விவசாயத்துக்கான கட த தள்ளுபடி கடன் த கவுர்மெண்ட்டில் தராங்க ஆனால் அதை வாங்கி நாங்கள் ம யூரியா மருந்து வாங்கி விவசாயம் செய்கிறோம் விவசாயம் செஞ்சு வளர்ச்சி அடைந்து அதை நாங்கள் விற்கிம்போது லாபத்துக்கு போகிறதில்ல நஷ்டத்துக்குத்தான் போது கம்மியான விலைக்கி கேட்குறாங்க குறைந்த விலைக்கி கேட்குறாங்க மிகவும் தரமட்டமான விலைக்கி கேட்டு அதை வாங்கும்போது விவசாயம் செய்கிறவங்களுக்கு நஷ்டயீடு ஆகுது இந்த நஷ்டயீடு அந்த கடன் கட்டும்போது கட்டமுடியாது தவிர்க்கிறதாக இருக்குது அது அதனால அந்த கடன் தள்ளுபடி பண்ணுங்கள் கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி வட்டிப்போட்டு கொடுங்க இல்லை கொ குறைஞ்சி கட்ட வேண்டிய காசை குறைச்சி ஸ் செய்யுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது இது வந்து மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாகுது எப் விவசாயம் விவசாயம் கடனால் பயிர்கள் சில மழை பெஞ்சி பயிர்கள் நாசமடைகிறது அந்த நல்லா விளஞ்சி நல்லபடியாக தரமான விலைக்கி போனால் லாபம் சம்பாதிக்கலாம் தரமான விலைக்கி போகும் கம்மிம்மு மட்ட க விலைக்கி போனால் நஷ்டத்தைத்தான் நாங்கள் சந்திக்கிறோம் இதனால கவுருமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து எங்களுக்கு நாங்கள் தள்ளுபடிய கேட்டு போராடுறோம்